நான் வந்து கறிக்குழம்பு நல்லா செய்வேன் என் குடும்பத்தில் எல்லோருக்கும் பிடிக்கும் வந்து செய்றத பற்றி நான் சொல்றேங்க வெங்காயம் தோல் உரிச்சுக்கணும் கொத்தமல்லி சீரகம் அப்புறம் பூண்டு மொளகாய் பட்டைகிராம்பு சோம்பு தேங்காய் எல்லாம் வறுத்துக்கணும் மஞ்சப்பொடி போட்டு கல்லில் போட்டு ஆட்டிக்கோங்க ஆட்டி கறி நல்லா கழுவி போட்டு வெங்காயம் மிளகாய் போட்டு தாளித்து அந்த கறி எடுத்து கொட்டி நல்லா வதக்கி விட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வதக்குக்குங்க வதக்குன கடைசியில் இந்த மிளக ஆட்டி வச்சிருக்கிற மிளகு எடுத்து உள்ளே ஊத்திடுவோம் ஊற்றிட்டு நல்லா மொளகால்லாம் கரைச்சி உள்ளே ஊற்றி நல்லா வெந்து கடைசியில் உப்புல்லாம் இருக்குதான்னு சாப்பிட்டு பார்த்தோம்னா வெந்தது தெரிஞ்சிடும் அப்புறம் எடுத்து உப்பு கொட்டி அந்த கொழம்பை தனியாக வடித்து வச்சு போட்டு அந்த கறியை வெங்காயம் மொளகாய் எல்லாம் போட்டு கருவாபிள்ளை கடலப்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டி போட்டு தாளிச்சிக்கணும் தாளித்து அந்த கறியை எடுத்து கொட்டி அந்த கொழம்பை வந்து தனியா வடித்து வைச்சிருங்க இது நல்லா வதக்கிவுட்டு உப்பு பத்தலனா சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலனா மறுக்கா போட்டு தேங்காய் திருவி போட்டு இறக்கி வச்சிடுவேணுங்க